திருச்சியில் வந்து உச்சிப் பிள்ளையார் கோவில்னு ஒன்று இருக்குது அது வந்து உச்சியில் இருக்கிறதுனால அது உச்சிப் பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து மலையில் ஏறித்தான் அந்தக் கோவிலுக்கு போகணும் அது வந்து நார்மலாக இப்போ படி மாதிரி வெச்சிருப்பாங்க பக்கத்தில் வந்து அந்த மலையிலேயுமே அப்படி மலை மேலே ஏறிப் போகிற மாதிரியும் இருக்கும் அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அந்த மலையில் போய்ட்டு அங்கே அந்த சாமியை பார்க்குறோம் அது மாதிரி அங்கே மலையில் இருந்துமே திருச்சியோடய ஃபுல் வியூவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்வாங்க நான் திருச்சியில் காலேஜ் படித்ததுனால வந்து அந்த இது உச்சிப் பிள்ளையார் கோவிலுக்கு வந்து போய் பார்த்துருக்கேன் ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் அது அந்த மாதிரி தான் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசிக்கிட்டே போய்ட்டு அந்த மலையில் போய்ட்டு அந்த வியூ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் திருச்சியோடய வியூ பார்க்கறதுக்கு நல்ல அதுவும் நம்ம நைட் டைம்லாம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும்